தமிழ்நாட்டில் வந்து விவசாயிகள் எதிர்கொள்வது இந்தக் கட்டிடம் கட்டுவது வரித்துறை இதெல்லாம் கொஞ்சம் கொறைச்சிக்கிட்டா இந்தச் சவால்லாம் கொஞ்சம் குறையும் இந்த மாதிரி ரோடு எட்டு வழிச் சாலை இது போடுவது இந்த மாதிரிலாம் இருக்கறதுனால விவசாயிகள் வந்து அதிகமாக இந்த சவால்கள்லாம் சந்திக்கிறாங்க நம்ம ரோடு போட்டு அந்த சின்ன ரோடாக இருந்தாலும் பஸ்ஸு போகலாம் அதில் அந்த ரோடை தவிர வயல் எல்லா இடத்துலையும் ரோட்டை போட்டு அது க அவங்களை கஷ்டப்படுத்துகிறமா இல்லை நம்மளே நம்ம கஷ்டப்படுத்திக்கிறோமா அப்படிலாம் கிடையாது அதனால விவசாயிகள் வந்து ரொம்ப எதிர்கொள்றாங்க தேங்க்ஸ்